வெளியே பயணம் பஸ்ஸில் போகும்போது கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கேன் இப்போது ஒரு நாங்கள் பஸ்ஸில் போறேன் அப்படின்னா ஒரு டிக்கெட் எடுத்து நம்ம ஒரு சீட்டில் உட்காரோம் உடனே வருவாங்க கன்ட்ரேக்ட்ரு வந்து தம்பி அந்த அவங்களுக்கு கொஞ்சம் லேடிஸ் உட்காராங்க வேறு வழி கொஞ்சம் எழுந்திருச்சு நின்றுக்கப்பா அப்படின்பான் நாங்கள் உட்காந்துட்ருக்க ஜென்ஸ் சீட்டில் தான் உட்காந்துட்ருப்போம் இப்போ பேக்கு ஜென்ஸு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட் சீட் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு பேருந்தில் மட்டும்தான் அந்த மாதிரி இப்போ இது பண்ணுறாங்களே தவிர அதர் ஸ்டேட் இந்த கர்நாடகா இந்த மாதிரி ப பஸ்ஸில் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் அங்கேயும் டிராவல் பண்ணியிருக்கேன் ஆனால் அங்கே வந்து அந்த பாகுபாடுலாம் இல்லை ஜென்ஸ் எந்த சீட்லையும் உட்கார்லாம் லேடிஸ் எந்த சீட்டில் வேணா உக்கார்ந்துக்குலாம் பக்கம் கூட வந்து உட்காருவாங்க அந்த மாதிரி ஒரு வந்து பஸ் கலாச்சாரம் அங்கே இருக்குது பட் இங்கே அப்படி இல்லை தம்பி நீ இங்கே உட்காரக்கூடாது இங்கே நீ இங்கே இருக்கக்கூடாது இங்கே இப் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டமைப்பு இந்த நம்ம தமிழ்நாட்டு பேருந்தில் இருக்குது